யெஸ் மேம் சொல்லுங்கள் சரி சரிங்க என்ன ஆ இன்ஷூரன்ஸ் பார்த்தீங்களா எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஷூரன்ஸ் இருக்கு லைஃப் இன்ஷூரன்ஸ் இருக்குங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வேணும்ங்க சரி சரிங்க ஹெல்த் இன் இன்ஷூரன்ஸுங்கிறது வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஃபை தௌசண்ட் ஃபை தௌசண்ட்லருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபை தௌசண்ட் பே பண்ணலாம் இயருக்கு இல்லை டென் தௌசண்ட் இயருக்கு இது பண்ணலாம் டென் தௌசண்ட் நீங்கள் பண்ணும்போது நிறையா பெனிஃபிட்ஸ் இப்போ நீங்கள் அதை வச்சி இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்லையே நீங்கள் எவ்வளோ ஒன் லேக் வரைக்கும் ஃபை லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் மெடிக்கலில் இது பண்ணி பார்த்துக்குலாங்க செக்அப் பண்ணிக்கலாங்க ஆ அது நீங்க அதுவும் அப்படி தாங்க நீங்கள் மந்த்லி பே பண்ணலாம் மந்த்லி இருக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு ஒரு டைம் இருக்கு இயர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு நீங்கள் எந்த மாதிரி கட்ட முடியும்ங்க உங்கனால சரிங்க ஆ யெஸ்ங்க ஓகே ஓகே ஏன்னா வருஷம் வருஷம் மாறிகிட்டே இருக்குங்க இப்போ ஹெல்த் இன்ஷூரன்ஸுன்னா அது இப்போ நீங்கள் டென் தௌசண்ட் இயர்லி கட்டுனீங்கன்னா நீங்கள் டென் லேக்ஸ் வரைக்கும் இது பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பில்லோட எல்லாமே எ ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாங்க லைஃப் இன்ஷூரன்ஸு அப்படிங்கும்போது நீங்கள் இயர்லி கொஞ்சம் காஸ்ட்லி டென் ஃபை தௌசண்ட் ஃபை தௌசண்ட்க்கு மேலே கட்டும்போது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க தௌ தௌசண்ட் கட்டும்போது ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபை ஃபர்சென்ட்டேஜ் அந்த மாதிரி தான் தர முடியும்ங்க ஓகேங்க நீங்கள் அமௌண்டு பே பண்ணுறது கூட நீங்கள் நேர்ல வரணுன்னு கூட இல்லைங்க எங்கள் ஆஃபீஸ்லருந்து ஸ்டாஃப்ஸ் வந்து வீட்டில கூட வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க நீங்கள் மந்த்லி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டிங்கன்னா கூட நாங்கள் வந்து டேக்ஓவர் பண்ணிக்குவோங்க வீட்டுக்கே வந்து இன்னும் இன்னும் இதை அதர் டீட்டெயில்ஸ் வேணும்ங்களா அதர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் வேறு ஏதாவது வேறு ஏதாவது எனிபடி தகவலுங்க இல்லை ஆஃபீஸ் நேர்ல வந்து மீட் பண்ணி பேசலாம்ங்களா இல்லை உங்களை நேரடியாக வந்து பேசலாம்ங்களா வீட்டுக்கே வந்து பேசலாம்ங்களா எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கால் பண்ணுறீங்களா இந்த நம்பருக்கு ஓகேங்க ஓகே தேங்க் யூங்க